உணவில்லாமல் யாராலையும் வந்து உயிர் வாழவே முடியாது எங்கள் பகுதியில் வந்து சில மரபெலாம் இருக்குது இப்படி தான் சாப்பிட்ணும் இந்தமாதிரி தான் சமைக்கணுங்கிற நிறைய மரபுகளெலாம் வந்து எங்கள் பகுதியில் வந்து இருக்குது அதை வந்து நான் வந்து எனக்குத் தெரிஞ்சதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன அப்படின்னா இப்போ வந்து நாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து உணவை வந்து சமைக்கிறோம் சமைக்கிறப்போது வந்து நம்ப ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப வந்து சுத்தமாக இருக்கணும் ரொம்ப சுத்தமாக வந்து சமைக்கணும் பயபக்தியாக சமைக்கணும்னு சொல்லுவாங்க ஏன்னால் உணவுதான் வந்து நமக்கு எல்லாமே இப்போ ஒவ்வொரு மனுஷனும் ஓடிகிட்டுருக்கறது எதுக்கு நம்ம சாப்புடணும் நல்லா சாப்புடணுங்கற ஒரு காரணம் தான் நல்லா சாப்புடணும் இருக்கிறத்துக்கு ஒரு இடோங்கிற மாதிரி தான் ஃபஸ்ட்டு சாப்பாடு அப்போ அதை வந்து ரொம்ப வந்து பயபக்தியோடு செய்யணும் அதில்லாம நம்ப உணவு சமைக்க பயன்படுத்துவோம் இல்லையா அடுப்பு அது வந்து நமக்கு வந்து ஒரு கடவுள் மாதிரி அதுவும் ஒரு கடவுள் அதை வந்து இந்த காலால் தள்ளுவது இப்போ அந்த அடுப்பிலலாம் சமைப்பாங்கள்லை இப்போதான் ஃபுல்லாக வந்து இந்த கேஸ் வந்துடுச்சு அடுப்பில தானே அப்போல்லாம் சமைப்பாங்க அப்போல்லாம் வந்து அடுப்பை வந்து ரொம்ப தெய்வமாக வந்து வணங்குவாங்க எப்படின்னா காலையில் எழ்ந்திருச்சு வாசல் கூட்டி சாணம் தெளிப்பாங்க அதே மாதிரி அடுப்பு அடுப்புக்கு வந்து சாணம் போட்டு வந்து மொழுவி அதுக்கு வந்து கோலம் போட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சமைக்கவே ஆரமிப்பாங்க இன்னுமே வந்து எங்கள் பகுதியில் வந்து அடுப்பு யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க அது வந்து இதேமாதிரி வழி வழி வழியாக அப்படி பாதுகாத்துட்டு வர்றவங்களையும் நான் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் என்னோடய டெய்லி லைஃபில் எப்படின்னா அந்த அடுப்பை வந்து சுத்தம் பண்ணிவிட்டு மொதல் நாள் வந்து விறகு வைச்சு சமைப்பாங்கல்லையா அந்த சாம்பல் வந்து அப்படியே இருக்கும் மறுநாள் வந்து அந்த சாம்பலை எடுத்துவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு அடுப்பை சுற்றி உள்ள பகுதியெல்லாம் கூட்டிவிட்டு அடுப்பை நல்லா வந்து அடுப்பை வந்து அந்த துடப்பம் வச்சுக் கூட வந்து கூட்ட மாட்டாங்க அவ்வளோ ஒரு மரியாதை தருவாங்க அடுப்புக்கு அது ஃபுல்லாக சாணம் வச்சு மொழுகிட்டு கோலம் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சமைக்கவே ஆரமிப்பாங்க அதுவும் சாமி கும்பிட்டுட்டு அவங்களோட கடவுளை வணங்கிவிட்டு அவங்கவுங்களுக்கு நிறைய அவங்கவுங்க சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வந்து சமைக்கவே தொடங்குவாங்க தயாரிக்கிறப்போ அதை உணவை வந்து தயாரிக்கிறப்பையே வந்து இவ்வளோ ஒரு வந்து வழி இருக்குது அப்புறம் தான் அதை எப்படி சாப்பிடுவாங்கன்னா நம்ம எப்போதுமே வந்து உணவுக்கு வந்து ரொம்ப மரியாதை தரணும் உணவு இல்லைன்னா நம்மளால உயிர் வாழ முடியுமா ஒருவேளை சாப்பிட்லன்னா கூட நமக்கு வந்து அடுத்த வேலை வந்து நம்மளுக்கு புரியாது எப்படி அடுத்த வேலையை எப்படி பார்ப்போங்கிறத கூட வந்து நமக்கு தெரியாது அப்போது வந்து நம்ப வந்து அப்படி வந்து நம்ம உணவுக்கு வந்து அவ்வளோ வந்து மரியாதை தரணும் இந்த டைனிங் டேபிளில் உக்கார்ந்து சாப்புடறது இந்த மொபைல் நோண்டிகிட்டே சாப்புடறது ஏதாச்சும் படித்துக்கிட்டே சாப்புடறது ஏதாவது பார்த்துட்டே சாப்புடறது இதெலாம் வந்து மிக வந்து ஒரு தவறான ஒரு செயல் எங்கள் வீட்லெலாம் வந்து இதுக்கெலாம் வந்து அலோவ் பண்ணவே மாட்டாங்க சில வீட்லெலாம் வந்து அப்படி கிடையாது கேஷ்வலாக வந்து டிவி பார்த்துட்டே சாப்பிடுவாங்க மொபைல் நோண்டிகிட்டே சாப்பிடுவாங்க இப்போ பெரும்பாலானோர் எல்லோருமே வந்து மொபைல் பார்த்துட்டு தான் சாப்பிடுவாங்க ஆனால் எங்கள் பகுதியிலெலாம் அப்புடில்லாம் கிடையாது உணவுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது டைனிங் டேபிள் இருந்தாலுமே சரி கீழே உக்காந்துதான் வந்து அந்த உணவை சாப்பிடுவாங்க தட்டிலையோ இல்லை வாழை இலையிலையோ போட்டுகிட்டுதான்னா அந்த உணவை வந்து சாப்பிடுவாங்க அதுவும் எப்படின்னா பாயி போட மாட்டாங்க பாயில் உக்கார்ந்து உணவு சாப்பிட மாட்டாங்க வெறும் தரையில் தரையை கூட்டிவிட்டு ஏன் தரையோ டைல்ஸோ சரி சிமெண்டோ மண் தரையோ அதில் உக்கார்ந்து தட்டில் வச்சு கீழே உக்கார்ந்து அதற்கான மரியாதை கொடுத்துதான் வந்து சாப்பிடுவாங்க இன்னமும் எங்கள் வீடுகள்லெலாம் வந்து நாங்கள் இப்படி தான் சாப்பிடுவோம் பாயெலாம் போட்டு உக்கார்ந்துலாம் சாப்பிட மாட்டோம் டைனிங் டேபிள்லெலாம் உக்கார்ந்து சாப்பிடக்கூடாது சம்பணம் போட்டு க கீழே குனிஞ்சுதான் சாப்பிட்ணும் அதிலேயே வந்து எதுக்காகன்னால் நம்ப ஆதி மனிதர்களெலாம் அதாவது நம்ம முன்னோர்களெலாம் ஒரு விஷயம் வச்சு செஞ்சுருந்தா அதாவது வச்சுருந்தா அதுக்கு ஏதாவது ஒரு வந்து ஒரு காரணமோ ஒரு அர்த்தமோ இருக்கும் இப்போ நமக்கு வந்து ஸ்தம்பணம் போட்டு குனிஞ்சு சாப்பிட்றப்ப அந்த வயிறு இது வந்து தடுக்குது இல்லையா அப்போ வந்து குனிஞ்சு குனிஞ்சு சாப்பிட்றப்ப நம்ம வந்து அட்லீஸ்ட் நம்ம ரொம்ப மென்று சாப்பிட்லன்னாக் கூட நமக்கு வந்து செரிக்காது இது வந்து நம்ம கீழே உக்கார்ந்து சம்பணம் போட்டு சாப்பிட்டா ஒன்றும் சாப்பிட்லன்னாக் கூட நம்ம அந்த குனிஞ்சு குனிஞ்சு சாப்பிட்றதுனால சீக்கிரமா வந்து செரிமானம் அடைஞ்சிரும் அப்போ நம்ப வயிற்றுக்கு எந்தவொரு ப்ராப்ளமும் இருக்காது சீக்கிரமா செரிமானம் அடைஞ்சிரும் நீங்கள் வயசானவங்கள்லாம் பாருங்கள் அவங்க எப்பொழுதுமே சரி நம்ப பாட்டி தாத்தாவெலாம் வீட்டில் இருப்பாங்கள்லை அவங்கள்லாம் பாருங்களேன் அவங்க எப்போதுமே சம்பணம் போட்டு அந்த உணவுக்கு என்ன மரியாதையோ அந்த மரியாதையை தந்து அப்படி தான் வந்து அவங்க எப்பொழுதுமே சாப்பிடுவாங்க ஆனால் இப்போ வந்து அதோடய மரபெலாம் வந்து ரொம்ப கம்மியாயிகிட்டே போகுது இது வந்து ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்றதை விட இது வந்து ஒரு வந்து சையின்டிஃபிக்காக இதில் வந்து நிறைய வந்து நமக்கு வந்து நல்லது இருக்குது நம்ம அந்த சம்பணம் போட்டு உக்கார்ந்து சாப்பிட்டுறதுலாம் வந்து நம்ம உடம்புக்கு வந்து அவ்வளோ ஒரு நல்லது இருக்குது அதெல்லாம் வந்து இப்போ நம்ப வந்து மறந்துடறோம் அதெல்லாம் நம்ம பிற்காலத்துக்கு வந்து நம்ம எல்லோருக்கும் வந்து சொல்லிக் கொடுக்கணும் எங்கூர்லெலாம் வந்து இப்படி தான் கீழே தான் உக்கார்ந்து சாப்பிடுவாங்க சமைக்கிற உ உணவை வந்து அப்படி பயப்பக்தியோடு சமைப்பாங்க குளிச்சுட்டுதான் சமைப்பாங்க குளிச்சுட்டு தான் அடுப்பையே பற்ற வைக்கணும் அப்பிடில்லாலாம் எங்கள் வீடுகளில் இருக்குது அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம கேஸை யூஸ் பண்ணிணாலும் மொதல் நாள் ஏதாவது சமைச்சு அதில் வந்து அழுக்கு படிஞ்சுதுன்னா அந்த அழுக்கு இதோடு சமைக்காமல் காலையில் எழுந்துரிச்சு அந்த கேஸ் கேஸ் எல்லாம் கழுவி விட்டு அதுக்கப்புறந்தான் வந்து பாலே காய்ச்ச ஆரமிப்பாங்க இதெலாம் வந்து எங்கள் பகுதிகள்லையும் எங்கள் வீடுகள்லையும் வந்து இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்குது